தோட்டக்கலைல பார்த்தீங்ன்னா நான் பயங்கர இன்ட்ரஸ்டட் பிளஸ் வந்து எனக்கு ஏன் அந்த இன்ட்ரஸ்ட் வந்தது பார்த்தம்னா எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்ன்னா தோட்டக்கலை வந்து பயங்கரமாக பண்ணுவாங்க ஏன்னால் எங்கள் வீட்டில் இருக்கும் போதும் சரி இப்போ எங்கள் மாமா புதுசாக வீடு கட்டுனாங்க அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செடி எதுவுமே இல்லை ஃபிரஷாக வக்கும் போதே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாசலேர்ந்து சைடுல நம்ம எம்டி ஸ்பேஸ்லாம் இருக்கும் இல்லையா அங்கேலாம் வந்து பார்த்தீங்ன்னா அழகாக செடி பச்சமிளகா கத்திரிக்காய் இன்னும் சின்ன சின்னதாக கொத்தவரங்காய் வெண்டக்காலாம் இருக்குது இல்லையா சின்னதாக வீட்லேயே சொல்கிற நான் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்ன்னா வெளியில் சுற்றி இருக்கிற எல்லா எல்லா இடத்துலயும் வச்சாங்க அதுக்கப்புறோம் இதை வச்சு நல்ல குரோத் இருக்குனு சொல்லிட்டு அதுக்கப்புறோம் எங்கள் மாமா வீட்டில் என்ன பண்ணாங்கனா மெத்தையில் மாடி இருக்குது இல்லையா மாடிலேயே நம்ம மாடி தோட்டம் ரெடி பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்ட்ரஸ்ட்டு எங்கள் அம்மா சொல்லி தான் அவங்களுக்கு வந்துது அதுக்கப்புறோம் மாடியில் வந்து பார்த்தீங்ன்னா செடி அழகாக வந்து அதுக்கேற்ற ட்ரேலா ரெடி பண்ணி அது நாங்கள் வச்சோம் கூட ஹெல்ப் பண்ணிதான் பண்ணோம் அழகாக வந்து பார்த்தம்னா எங்கள் அம்மா சொன்ன எல்லா ஐடியாவும் ஃபாலோ பண்ணி அவங்களோடய இன்ட்ரஸ்ட்டால் தான் எங்கள் அம்மாவடைய இன்ட்ரஸ்ட்டால் தான் அந்த அந்த ஒரு தோட்டம் வந்து பார்த்தோனா ரெடி பண்ணது இப்போ வந்து பார்த்தீங்னா நிறைய வெரைட்டிஸ் காய்கறி எல்லாமே அங்கே இருக்குது டெய்லியுமே வந்து பார்த்தீங்ன்னா சேல் பண்ணுற அளவுக்கே வந்து பார்த்தோனா லோக்கலில் சேல் பண்ணுவோம் இல்லையா அந்த அளவுக்கு வந்து பார்த்தோனா அதோடய எப்படி சொல்கிறது அதோடய அந்த இன்ட்ரஸ்ட்டால் தான் வந்து அந்தோடைய இன்ட்ரஸ்ட்டால் தான் வந்து பார்த்தீங்ன்னா காய்கறி எல்லாமே வச்சு வீட்லேர்ந்து நாங்கள் இப்போ எங்களுக்கு தேவையான எல்லாத்தைமே எடுத்துக்கிறோம் எங்கள் மாமா வீட்லேர்ந்து கூட எங்களுக்கு கொடுத்தலாம் அனுப்புவாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்ன்னா இன்ட்ரஸ்ட்டு எங்கள் அம்மாக்கு இன்ட்ரஸ்ட் இருந்ததுனால் தான் இத நாங்கள் பண்ணோம்